ஹலோ எங்கள் வீட்டில் வந்து ரோஜாப்பூ இருக்கிறது இது அரளி இருக்குது இது முல்லைப் பூ இருக்குது எல்லா பூக்கும் வீட்டுக்கு சாமிக்கு போட்டது போக மற்றவங்களுக்கு கொடுப்போம் எல்லோத்துக்கும் சொந்த பந்தங்களுக்குலாம் கொடுப்போம் அதேபோல் மாங் கனியில் வந்து எலுமிச்சங்கனி இருக்குது வாதாமரம் இருக்குது அதை எடுத்து வீட்டுக்கு முடிச்சது வீட்டுக்கு ஊருகாய் போடுவோம் ஜூஸ் போடுவோம் அதையும் வந்து சொந்தக்காரவங்க யார் கேட்டாலும் கொடுப்போம் வாதாங்காவும் நிறையா அதிகமாக கொட்டும் அதேபோல் தென்னமரம் இருக்குது தென்னை மரத்துலேயும் இருக்கிற இளநீர் தேங்காய்லாம் வீட்டுக்குப் போக யாருக்கு வேணாலும் கொடுப்போம் நாங்கள் சாப்பிடுங்கனு நிறையா அதிகமாக இருக்குது அரளிப்பூதான் நிறையா இருக்குது இந்த நந்திவட்டாம்பூ இந்த கண்ணுக்கு வச்சிக்கிற பூ அது ரெண்டு செடி இருக்குது அது நிறையா ஃபுல்லாக பூக்கும் அது பூக்கள் யார் வேணாலும் எடுத்து கண்ணுக்கு ஒத்திக்குவாங்க வயசானவங்கள்லாம் கண்ணு கொஞ்சம் இதாக இருக்கவங்க தெரியாமல் லைட்டா இருக்கிறவங்களுக்கு வச்சிப்பாங்க நாங்கள் கொடுப்போம் அது நாங்களும் வீட்டுக்கு உபயோகப்படுத்துவோம் சாமிக்கு வைப்போம் யாருக்கு வேணாலும் கொடுப்போம் ச பூஜை அறைக்கு வச்சிட்டு மிச்சத்தை வந்து யார் கேட்டாலும் கொடுத்துருவோம் பூக்கள் அதேபோல் மாங்கனியில் வந்து யார் கேட்டாலும் மாங்காய் சீசனில் மாங்காய் வரும் அதையும் தூக்கி பறித்து கொடுப்போம் நாங்கள் யார் கேட்டாலும் பத்து அஞ்சு கொடுத்துட்டு மிச்சதை வீட்டுக்கு வச்சிக்குவோம் ஏலத்துக்கு விடுவோம் அதேபோல் வாதா மரம் இருக்குது வாதாங்காய் நிறையா கொட்டும் அது எல்லாம் பொருக்கி சாப்பிடுங்க வாதாங்காய் உடைச்சி சாப்பிட்ணும் அது உடச்சா பருப்புமாதிரி வரும் அது சாப்பிடுவோம் எல்லோத்துக்கும் எல்லா அள்ளிட்டு போவாங்க அதை நாங்கள் கேட்க மாட்டோம் அதேமாதிரி பகிர்ந்து கொடுப்போம் அப்புறம் எலுமிச்சங்காய் அதிகமாக காய்க்கிம் அதைவந்து நாங்கள் ஜூஸ் போடுவோம் சில நேரத்தில் யார் கேட்டாலும் விற்றிருவோம் மார்கெட்டுக்கு விடுவோம் ஆயிரம் ரெண்டாயிரத்து விற்றுருவோம் அதுவந்து நிறையா பறிச்சிட்டு போவாங்க அது இந்த சீசன்லலாம் அதிகமாக இருக்கும் அதையும் கொடுத்துருவோம் என்னென்ன இருக்கோ அதை ஜூஸ் போடுவோம் ஊறுகா போடுவோம் ஊறுகா போட்டு என்ன சொந்த பந்தத்துக்கலாம் கொடுப்போம் அது இப்போ வெயில் காலத்துக்கு அதிகமாக ஜூஸ் தான் வீட்டில் போடுறது அதேபோல் பூக்களும் இப்போ நிறையா பூ பூக்கும் அரளிப்பூ அதிகமாக பூக்கும் அதுகட்டி சாமிக்கு விநாயகருக்கு போடுறது கோவிலுங்களுக்கு எங்கே போனாலும் அதை கட்டி கொண்டு போவோம் அதேபோல் முல்லைப்பூ வீட்டுக்கு வீட்டுக்கு ஆகும் சாமிக்கும் கொண்டு போவோம் இருக்கிறதை பகிர்ந்து கொடுப்போம் வாதாங்காய் தான் அதிகமாக கொட்டும் நிறையா கொட்டும் அதை வந்து உடனே சாப்பிட முடியாதுல உடச்சி கிடச்சி அதை கல்லு வச்சி நசுக்கி அதில் உள்ள இதைதான் சாப்பிட்ணும் அதனால அதை ரொம்ப விரும்ப மாட்டாங்க எல்லாம் அள்ளிட்டு போவாங்க அதேபோல் எலுமிச்சைம்பழம் நிறைய யூஸ் ஆகுது எங்களுக்கும் எங்களுக்கும் ஜூஸ் போடுவோம் ஊறுகா போடுவோம் ஊறுகா போட்டு சொந்தபந்தத்துக்குலாம் கொடுத்துட்டு அதிகமாய் யார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லோத்துக்கும் நூறு பழம் ஐம்பது பழம் கொடுத்துருவோம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நல்லாருக்கு ஊறுகாவும் நல்லா இருக்குதுனு நான் போட்டு எல்லோத்துக்கும் கொடுத்துருவேன் அதேபோல் பூக்களும்தான் பகிர்ந்து கொடுக்குறதுதான் சாமிக்கு வச்சது போக அரளிப் பூலாம் என்ன பண்ணுவோம் ஆளுக்கொஞ்சம் கொடுத்தா சாமிக்கு அது போய் சேரும் நமக்கு நன்மை இது மா மா மாங்கனி இப்போதான் விட்ருக்கு மாங் மாங்காய் நிறையா காய்க்கும் அதையும் வந்து யார் கேட்டாலும் கொடுப்போம் வீட்டுக்கு வச்சிக்குவோம் பழுக்க வைப்போம் வைக்கோல் போட்டு அது வந்து அட்டைப்பெட்டில வச்சி வக்கோல் போட்டு வச்சம்னா அது பழுத்துடும் அதுக்கு மருந்து போடாமல் பழுக்கிற பழம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போலலாம் மருந்துலாம் போட்டு போட்டு எல்லாம் வச்சி சாப்பிட்றாங்க அது உடம்புக்குதான் ஒத்துக்காமல் என்னென்னமோ உடம்புக்கு வருது நாங்கள் அதுமாதிர்லாம் சாப்பிட மாட்டோம் வீட்லேயே பழுக்க வைப்போம் அதேபோல் எலுமிச்சம்பழமும் நேரடியாக ஜூஸ் போட்டு குடிப்போம் நாங்கள் இந்த நன்னாரி வாங்காந்து அதுவும் சேர்த்து குடிக்கிறதுதான் அதேபோல் பூக்களும் பகிர்ந்து கொடுப்போம் எல்லாத்துக்கும்